விழுப்புரம் மாவட்டத்துக்கே ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா இந்தக் கூவாகம் திருவிழாவை பற்றி சொல்லலாம் இந்தக் கூவாகம் திருவிழாவுக்கு திருநங்கைகள் மட்டும் தான் பங்கேற்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது எத்தனையோ குடும்பங்கள் அவங்களுடைய குழந்தைகளோடு போய்ட்டு அந்தக் கடவுளை வழிபட்டுத் தான் வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஏன் உலக நாடுகளில் இருக்க இன்னும் நிறைய திருநங்கைகள் இந்தக் கூவாகம் திருவிழா நடக்கிற சமயத்தில் இந்தச் சித்ரா பௌர்ணமி எனக்கு நடைபெறும் அந்த மாதிரி சமயத்தில் இந்தியாவுக்கு வந்து விழுப்புரத்துக்கு வந்து அந்தக் கடவுளை வழிபட்டுட்டுப் போகிறாங்க ஆக அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாக விழுப்புரம் மாவட்டத்தில இருக்க கூவாகத்தில் நடக்கக்கூடிய திருவிழா இருக்குது அப்படின்னு சொல்றதில் ரொம்பவே மகிழ்ச்சி இந்தத் திருவிழாவுடைய மைய கருத்து என்னென்னா அரவான் அப்படின்ற ஒருத்தரை கொன்னுட்டு அவர் திருப்பியும் கொல்கிறதுக்கு முன்னாடி திருநங்கைகளுக்கு அரவான் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணி வெச்சிட்டு அதுக்கப்புறம் அவரை கொல்வாங்க இதுதான் ஒரு அந்தப் பண்டிகையோட ஒரு கோர் கான்செப்ட் சித்ரா பவுர்ணமி அன்றைக்கு இதெல்லாம் நடைபெறும் நீங்கள்லாம் அந்தப் பக்கம் போனீங்கன்னா ஜேஜே ஜேன்ட்டு ரொம்பவே திருநங்கைகளுடைய கூட்டம் அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளவு ஒரு அற்புதமாகவே இருக்கும்